எங்களோட கிராமத்தில் வீடு கட்டிருக்கிறப்போ கட்டியிருந்தப்போ அங்கே என்னன்னா அப்போது இருந்த எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறப்போ அப்போது வீடு கட்டி அவங்க இருந்த வீட்டிலயெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு அவளோ ஒரு இதாக சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மண் மண் வீடு தான் கட்டியிருப்பாங்க கூரை வீடு அதுவும் இல்லாமல் அதில் பாத்தோம்னா வீடு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்க சாணியெல்லாம் சாணி வீடு செவ்வாய் வெள்ளி ஆனால் வீட்டுக்கு சாணி மொழுகுவாங்க இப்போதுலாம் சாணினாலே வாடை அப்படி இப்படி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அப்போதுலாம் பார்த்திங்கனா வீடு ஃபுல்லாக வந்து சாணி தான் மொழுகுவாங்க ஏன்னா மாட்டோட சாணத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது அது வந்து நமக்கு கிருமி நாசினியாக வந்து இது பண்ணுது அதனால் தான் அப்போது உள்ளவங்களுக்கு வந்து அவ்வளோவுமே உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க இதாக இருந்தாங்க வீடும் பார்த்தோம்ன்னா அவ்வளோ ஒரு கூலிங்காகவும் நல்ல ஒரு அது அதோட இது வந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போலாம் நம்ம எத்தனை அடுக்கு மாடி கட்டடம் கட்டி வைச்சிருந்தாலுமே இப்போதுலாம் கிராமத்துலலாம் பார்த்தோம்ன்னா எல்லோருமே வந்து அடுக்கு மாடி கட்டடம் தான் காட்டுறாங்க அப்போ இருந்த மாதிரி சூழல் இப்போ இல்லவே இல்லை அதே மாதிரி அப்போ இருந்த உணவு எல்லாம் வந்து இப்போது மாறிடுச்சு அப்போ இருந்த மாதிரி உணவோ எதுவுமே கிடையாது முன்னாடிலாம் வந்து கழிப்பறை வசதியெல்லாம் இருக்காது ஆனால் இப்போதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் வந்து கழிப்பறை வசதியோடு நல்ல இதாகவே வீடு கட்டுறாங்க